ரீசென்ட்டாக எங்கள் அப்பாவோட ரிட்டேர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் இருபத்தஞ்சி வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு ரிட்டேர்மெண்ட் ஐம்பத்தெட்டு வயசாகி ரிட்டேர்மெண்ட் டே வந்துச்சு முப்பத்தி ஒன்றாந்தேதி ரிட்டேர்மெண்ட் டே அந்த டேயில் வந்து எல்லாரும் ஒரு ஆஃபிஸில் வந்து அவர் ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணோம் நாங்கள் இன்று வரைக்கும் எங்கள் அப்பாவோட கம்பெனிக்கு போனதே இல்லை நான் அப்போ தான் முதல் முறையாக போகிறேன் கம்பெனிக்குள்ளே பார்க்குறேன் அப்பா வேலை செஞ்ச எல்லா இடத்தையும் அப்போ தான் முதல் முறையாக பார்த்தேன் அது ஒரு ஃபேமஸ் சிமெண்ட் கம்பெனி அங்கே உள்ளார என்ன இருக்குன்னு நான் அன்னிக்கி தான் முதல் முறையா பார்த்தேன் ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் ஓ அப்பாவை அப்பா எப்படி வேலை செஞ்சாங்க அப்பா எப்படி கம்பெனியில் இருப்பாங்க எவ்வளோ எப்படி நேர்மையாக இருப்பாங்க எந்தளவுக்கு உழைப்பாங்க அப்படின்னு அப்பாவை பற்றி நிறையா சொன்னாங்க ரொம்பவே அதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து ரிட்டேர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அப்பாவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அப்பா முகத்துல ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு அதை பார்த்துட்தான் இருந்தோம் அப்புறம் பார்த்தோன்னா அப்பாவுக்கு மாலை போட்டாங்க சால்வ அணிவிச்சாங்க எல்லாருமே அப்புறம் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லி சொன்னாங்க ரொம்பவே நல்லாருந்துச்சி அந்த ஃபங்க்ஷன் அப்போ தான் ரிட்டேர்மெண்ட் ஃபங்க்ஷனே நான் அட்டன் பண்ணுறேன் அதை ரொம்ப பார்க்குறேன் கண் முன்னே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க வந்தாங்க வந்த வந்து அப்பாவுக்கு கிஃப்ட்டெல்லாம் கொடுத்தாங்க கிஃப்ட் கொடுத்தாங்க அப்புறம் வீட்டில் சாப்பாடு அரேஞ் பண்ணிருந்தோம் பிரியாணி அரேஞ் பண்ணியிருந்தோம் அதை சாப்பிட்டோம் அப்புறமாக வந்து சில பார்ட்டீஸ்லாம் நடந்துச்சு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டீஸ்லாம் நடந்துச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அன்னிக்கு அன்னிக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் கவலையாகவும் இருந்துச்சு அப்பா இனிமே அவ்வளோ இவ்வளோ நாள் வேலைக்கு போயிட்டு இனிமேல் வீட்டில் இருக்க போகிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல்லாகவும் இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் நடக்கறப்பயே நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாமே அழுதுவிட்டோம் அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அப்புறம் வந்து ரொம்பவே நிறையா ரிலேஷன்ஸ் வந்திருந்தாங்க வந்து அவங்கவங்க என்னான்ன கிஃப்ட் கொடுக்கமுடியுமோ அந்தந்த அவங்கவங்க ஒரு பிடிச்ச மாதிரி அவங்கவங்க கிஃப்ட்லாம் கொடுத்தோங்க அப்புறம் நாங்கள் எங்களை வந்து ஒரு ரிங் அப்பாவுக்கு போட்டோம் என்னோட சார்பாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு ரிங் போட்டாங்க அப்புறம் வந்து அப்பாவுக்கு நல்ல வெடி பயங்கரமாக வெடி அப்படி ஒரு வெடியை வச்சு தெளசண்ட்வாலா வச்சு அப்பா வெடியை வச்சு நல்லா கோலாகலமாக கொண்டந்தாங்க அப்புறம் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க கம்பெனியில் கிஃ கிஃப்ட் கொடுத்தாங்க அப்புறம் செக் மாதிரி எதோ கொடுத்தாங்க அப்புறம் நிறையா பண்ணாங்க நிறையா அன்னிக்கி அன்னிக்கி ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட் திங்க்ஸ் தான் நிறையா நடந்துச்சு ரொம்பவே அன்னிக்கி சந்தோஷமாகவே இருந்துச்சுன்னு நான் சொல்லலாம் அடுத்த நாள் கூட அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு கவலையாகவுமே இருந்துச்சு அந்தமாதிரி இருந்துச்சு அந்த டே